கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் தொழில்நுட்பம் என்னென்னால் விவசாயம் காய்கறிகள் நெல் பயிர் சோளம் மக்காச்சோளம் இது எல்லாமே விளைஞ்சிட்டு வருதுங்க நல்லா இருக்குது

தொழில்நுட்பம் எல்லாம் விவசாயம் எல்லாம் நல்லா இருந்தது எல்லாமே சோளம் கம்பு தக்காளி கத்திரிக்காய் எல்லாமே பயிர் நிறுத்தப்பட்டு நல்லா இருந்தது ஆனால் கடந்த இந்த காலத்தில் வந்து எல்லா கம்பெனியும் வந்து நிறையா உருவாக்கியிருக்கு எல்லாமே கிருஷ்ணகிரி எல்லாம் பக்கத்தில் பார்த்திங்கன்னா எல்லாமே அசோக் லேலேண்ட் தொழில்கள் டிவிஎஸ் கம்பெனி அசோக் லேலேண்டு டாடா கம்பெனி டெல்ட்டா கம்பெனி உங்க எல்லாம் இருந்துருக்குங்க டிவிஎஸ் இதெலாம் ஓசிஏ கம்பெனி ஓஎல்ஏ கம்பெனி எல்லாமே வந்துருது எல்லாம் நல்லபடியாக நல்லா நல்லா போயிட்டுருக்குங்க எல்லாம் இந்த டைம் விவசாய ஜனங்கள் இந்த பெண்களுக்கு அதிகமாக வேலை கார்மெண்ட்ஸ் கம்பெனி எல்லாம் வந்துருக்குது இதில் நிறையா நெ பெண்கள் வந்து வேலைக்கு போகிறாங்க நல்லபடியாக எல்லாம் நல்லா இருக்காங்க எல்லாமே பூராக